சமையலெல்லாம் மோசமாக போயிடுச்சின்னா ஒரு உப்பு எக்ச்சா போன்னா அந்த உப்பை கம்மி பண்றதுக்கு ரே குழம்பா இருந்தாலும் சரி ரசமாக இருந்தாலும் சரி உருளக்கிழங்க கட் பண்ணி போட்டமுன்னா அந்த உப்பு தன்மை எடுத்துடும் காரம் எக்ச்சா போனால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க காரத்தை எந்த இதுலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைன்னா அப்படி ரொம்ப இதாக இருக்குதுன்னா தேங்காயை ஒரு ரெண்டு காயை அரைச்சி ஊற்றி அந்த காரத்தை கண்ட்ரோல் பண்ணால் அப்போது அந்தம் பண்ணும்போது என்ன இருந்தாலும் அந்த கார தன்மை இருந்தே இருக்கும் ஆனால் அது குழம்பு டேஸ்ட்டை மாத்திடும் இந்த மார உப்பு எக்ச்சா ஆகாமல் பு பொறுமையாக ஒரு டைம்க்கு ரெண் டைம் செக் பண்ணி நாம சமையல் செஞ்சமுன்னா அந்த சமையல் மோசமாகவே போகாது எக்காரணத்தை கொண்டும் காரம் அதே மாதிரி தான் போடைலியே கம்மி கம்மியே க மிளகா தூளாக இருந்தாலும் சரி இல்லை மசாலா பொருளாக இருந்தாலும் கம்மியாக போட்டமுன்னா இந்த கார தன்மையே அதிகம் வராது உப்பும் எக்ச்சா ஆகாது இப்போ பிரியாணியெலாம் செய்கிறமுன்னா அதுக்கு பக்குவமாக பண்ணால் மட்டும் தாங்க அந்த பிரியாணியோடைய டேஸ்ட் மட்டன் பிரியாணிங்கிறது ஒரு நல்லா ஒரு இது அந்த மட்டன் பிரியாணி பக்குவம் பாத்து செஞ்சு கொடுத்தா வர்றவங்க நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க அதில் நம்ம ரெண்டு உப்ப அள்ளி கொட்டிட்டு உப்பு எக்ச்சா போச்சு காரம் எக்ச்சா போச்சுன்னா போட்ட முதலீடு எல்லாம் வீணாக போய் அதை கொண்டே குப்பையில் தான் கொட்டணுங்க அதனால உப்பு தன்மையை வந்து நாங்கள் ஒரு டைமுக்கு ரெண் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்ததுன்னால் மறுபடி ஒரு உப்பை போட்டுக்கலாம் மறுபடி ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் எடுத்து கையில் தொட்டு நம்ம நக்கி பார்த்துட்டமுன்னா அந்த உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா உய் விட்டுருலாம் இல்லை காரம் கம்மியாக இருக்குதுன்னா கொஞ்சம் காரத்தை போட்டு மறுபடி காரத்தை ஏற்றி நல்லா கலக்கி விட்டு இப் பண்ணி விட்டு தம் போட்டு இறக்கிட்டமுன்னா பிரியாணி ஜம்முனு வரும் அதே மாதிரி தான் ரசம்மாக இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் உப்பு எக்ச்சா போச்சுன்னால் எக்ச்சா போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கோணும் அப் முதலுங்கிறது முதலிந்தே க அளவாக உப்பை போட்டு கொதி வரும்போது வர ரெண்டு டைம் மூனு டைம் எடுத்து செக் பண்ணி செக் பண்ணி பார்த்து உப்பு பத்தாததுக்கு அள அளவாக போட்டு நம்ம பண்ணிட்டோமுன்னா அந்த உப்பு தன்மை மோசமாகவே போகாது சமையல் சமையல் மோசமாக போயிடுச்சின்னா சமையல் செய்கிறங்கிறதே வேஸ்ட் இது அதனால அந்த மோசமாக போகாத அளவுக்கு நம் பார்த்து பக்குவமாக அந்த சமையலை செஞ்சு கொடுத்தமுன்னா வர்றவங்க நல்லா சாப்பிடுட்டு சந்தோஷமாக போவாங்க அந்த விருந்து வச்சவுங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும் இது தான் சமையல்ல மோசமாக போகாமல் பார்த்து செய்கிறது தான் நல்லது சிலர் சே எப்படியோ செஞ்சால் போதும் நம்ம வேலை முடிஞ்சால் போதுன்னு நினச்சிட்ருப்பாங்க அந்த மாரி செய்யக்கூடாது ஏன்னா இந்த உணவு பொருள்லாம் நம்ம கொண்டே எந்த அளவுக்கு குப்பையில் கொட்டுறமோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டத்தைத்தான் கொடுக்கும் அதனால அளவாக நம்ம உப்பை போட்டு அளவாக காரம் போட்டு அளவாக மசால் போட்டு நம்ம சமையல் எந்த அளவுக்கு பக்குவம் பார்த்து செய்கிறமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் வரும் இம்ம அதே மாதிரி இந்த தேவை இல்லாத ஐட்டங்களை எல்லாம் நம்ம சேர்த்தக்கூடாது இந்த அஜினாமோட்டா கலர் பௌட்ர் இதெல்லாம் சேர்த்தணுமுன்னா நம்ம குழந்தைகளுடைய இதை பாதிக்கும் உடல்நலத்தை பாதிக்கும் இந்த கலர் பௌடருலாம் ரெட் பௌட்ர் கையில் பட்டாவே ரெண்டு நாள் ஆனாலும் சோப்பு போட்டு கழுவினாலும் போகாது அந்த மாரி உணவுகளை எல்லாம் குழந்தைகளுக்கு வாங்கி தர்றது தவறான விஷியம் அதேமாரி அதிகமாக இந்த சில்லி இதெல்லாம் வாங்கியே கொடுக்கக்கூடாது குழந்தைகளுக்கெலாம் ஏன்னா சில்லியில வந்து அஜினா இருக்கும் அப்புறோம் கலர் பௌட்ர் இருக்கு இந்த கலர் பௌட்ர் வந்து குடல்ல ஒட்டுச்சின்னா அந்த குடல் நம்ம கையில் ஒட்டுனாவே அது கழுவினாவே நாலு நாள் கழுவினா கூட போகாது நம்ம குடல் ஒட்னா குடல்ருந்து எப்படி இது வெளியேறும் அப்போது அது என்ன ஆகும் நம்மளுக்கு தேவை இல்லாத உடல் உபாதைகளை கொடுத்து உடல்ல வந்து எதோ ஒன்று இதை பண்ணி ஆஸ்பித்திரிக்கு அலைகிற வைக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால வந்து இந்த தேவை இல்லாத அஜினா போடுறதை இந்த கலர் பௌட்ர் போட்றாம்ம சமைச்சு நல்லா பக்குவமாக பார்த்து மோசம்போகாமல் சமையலை செய்யணும்